ஆ மேம் சரண்யா ட்ராவல் ஏஜென்ஸிங்களா ஆ மேம் நான் சீர்காழிலருந்து பேசுகிறேன் ம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கக்கூடிய திருவாரூர் தேர் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும் போ போகறோம் ஃபேம்லியோட ஆ ஓகே மேம் அதான் மேம் கேபு எப்படி அ அரேஞ்ச் பண்ணுறதா பஸ்லாம் கூட்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அதான் ஏஜெண்ட் ட்ராவல் ஏஜெண்ட் எடுத்து கேப் புக் பண்ணலான்னு ஓகே ஆ எங்கள் ஃபேம்லி மெம்பர்ஸ் ஒரு பத்து பேர் வருவோம் ஓகே ஓகே மேம் ஓகே நாங்கள் இங்கேர்ந்து ஒரு காலையில செவன் தேர்ட்டிக்கு கிளம்புவோம் மேம் ஆ ஆமாம் ஆ ஷோர் மேம் ஷோர் ஆ ஆமாம் ஓகே எயிட் தௌசண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆ ஓகேங்க இல்லைன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாவது போட்டுக்கோங்க மேம் ஓகே ம் இல்லை எயிட் தௌசண்ட் எவ்வளோ சரி ஃபைனலாக எவ்வளோ மேம் கம்மி பண்ணுவீங்க சரி ஓகே மேம் ஆ ஓகே மேம் சேஃபாக இருக்கும்ல சேஃபாக இருக்கும்ல போய்விட்டு வரதுக்கு ஓகே ஓகே மேம் ஆ ஆமாம் மேம் அப் அண்ட் டவுன் தான் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ ஷோர் மேம் ஓகே மேம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அப் கம்மிங் ட்ராவல்க்கு எல்லாமே நாங்கள் உங்கள் இதுலருந்தே புக் பண்ணிக்கிறோம் யா தேங்க் யூ மேம் ஓகே ம்